எனக்கு தெரிந்த பிற மொழின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எவ்வளோவோ மொழிகள் இருந்தாலும் தமிழ்மொழி அப்படிங்கும்போது தமிழ்மொழியோடு எந்த ஒரு மொழியை ஒப்பிடணுனாலும் அது முடியாத ஒன்று ஏன்னால் பிற மொழிகள்லேருந்து எதிர்பார்க்காத சொற்களை உடையது தமிழ்மொழி பிற எழுத்துக்களின் துணை இல்லாமல் விளங்குவதும் தமிழ்மொழி தமிழ்மொழி உயர்தனிச் செம்மொழின்னு சொல்லலாம் உயர்தனிச் செம்மொழி அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து இதை கலைஞர் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க உயர்தனிச் செம்மொழி அப்படின்னு சொல்லி டிசம்பர் மன்த்து அதனால் பிறமொழிகள்னுடைய எழுத்துக்கள்னுடைய உதவியே இல்லாமல் தனித்து இயங்குகிற மொழிதான் தமிழ்மொழி மற்ற மொழிகள்லாம் வந்து பிறமொழியை வந்து சார்ந்து வரும் ஆனால் தமிழ்மொழியை வந்து எதையும் சார்ந்து வராத ஒரு மொழி இதனை வந்து சிறப்பித்தவர்கள் நிறையா பேர் இருக்காங்க கால்டுவெல் இந்த மாதிரி கம்பர் எல்லாமே தமிழ சிறப்பித்து சொல்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க ஸோ தமிழ்மொழியோடு பிற மொழிகளை ஒப்பிடலாம் பட் அதுலேயும் சிறந்த மொழி எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்மொழிதான் தமிழுக்கு நிகர் தமிழ் மட்டுன்னுதான் சொல்லலாம் தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை வந்து சொல்லணும் அப்படின்னா எண்ணற்ற பலைகள்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அதில் ஆயிரத்தி முன்னூற்றி மூணு குறள்கள் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குறள்னு சொல்லி அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் நம்ம நாட் நம்ம எழுதிய திருவள்ளுவர் திருக்குறளை ரஷ்யாவில் இன்னமும் பத்திரமா பயன்படுத்திட்டிருக்குறதா கேள்விப் பட்டுட்டிருக்கோம் விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்த உடனே படிக்கிற மொதல் இது திருக்குறள் தான் அப்போ எல்லா பெருமைக்கும் உரியது நம்மளுடைய தமிழ் தான் ஸோ தமிழ வந்து பிற மொழியோடு ஒப்பிட்டு நினைக்கிறது தவறுன்னு சொல்கிறேன் ஒப்பிடுகிற அளவுக்கு நான் வேறு எந்த ஒரு மொழியையும் நம்ம சிறப்பாக நான் நினைக்கல